என்னுடைய மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் குறிப்பாக சொல்லப் போகணுன்னா திருவண்ணாமலை தமிழ்நாட்டில் பொதுவாக எடுத்துக்கிட்டேன்னால் பொங்கல் தான் ஏன்னால் அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்கிறது விவசாயிகளுக்காக கொண்டாடப்படுது பொங்கல் அது ஒரு மூணு நாள் நடக்கும் மொதல் நாள் வந்து பெரும்பொங்கல் அது விவசாயிகளுக்காக இரண்டாவது நாள் வந்து மாட்டுப்பொங்கல் விவசாயிகளோடய நண்பன் மாடு அதுவும் நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கம் அப்படின்றதுனால அதுக்காக ச கொண்டாடப்படுறது மாட்டுப்பொங்கல் மூணாவதுநாள் வந்து காணும் பொங்கல் அதாவது எப்படி மற்ற எல்லா ஒர்க்குக்கும் ஒரு நாள் லீவ் இருக்கோ அந்தமாதிரி விவசாயிகளுக்கு ஒருநாள் வர லீவ் அப்படின்னு சொல்லப்படுறதுதான் அந்த காணும் பொங்கல் காணும் பொங்கல் வந்துட்டால் சின்ன பசங்களுக்கு ஒரே ஜாலி தான் ஏன்னால் பெரியவங்கள் கிட்டே போய் எல்லாேரும் காணும் பொங்கல் அன்றைக்கு ஆளுக்கு பத்து ருபா இருவதுருபா நூறுரூபா ஐம்பது ருபாய் ஏதவாது கொடுப்பாங்க வாங்கி வச்சுக்கிட்டு சின்ன வயசில் அப்படியே சந்தோஷமாக போன நாட்கள் அதெல்லாம் அப்புறம் தீபாவளி தீபாவளி வந்து இந்தியா முழுக்க கொண்டாடப்படுற ஒரு பண்டிகை தமிழ்நாட்லேயும் அப்படித்தான் நல்லா சிறப்பாக புது துணி எடுத்து பட்டாசு வாங்கி ஸ்வீட்டு எல்லாம் செஞ்சு இப்போ வந்து என்னென்னா தீபாவளியாக இருந்தால் புது துணி பட்டாசு எல்லாத்தையும் தாண்டி எந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குது எப்போ நம்ம போய் புதுப்படம் ஏதாவது போய் பார்க்குறது அந்தமாதிரி இப்போ இருக்குது ஆனால் என்ன இருந்தாலும் அந்த பாட்டாசு வெடிக்கிற சந்தோஷம் அப்படின்றதே வேறு பட்டாசெல்லாம் எவ்வளோ வேண்ணாலும் வெடிக்கலாம் சந்தோஷமாக இருக்கும் அதுவும் ஃப்ரெண்ட்ஸ்ஸோடு சேர்ந்து பட்டாசு வெடிக்கும் போது டைம் போகிறதே தெரியாது எவ்வளோ பட்டாசு இருக்கும் எவ்வளோ காலி பண்ணுறோன்றதும் தெரியாது காலைலேருந்து பொழுது வரைக்கும் வெடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அப்புறம் குறிப்பாக நியூ இயர் நியூ இயர் கூட என்னதான் கிறிஸ்டியன் பண்டிகையாக இருந்தாலும் காமனாக எல்லாேரும் கொண்டாடுற ஒரு பண்டிகையாகிடுச்சி நியூ இயர் கூட தூங்கி எழுந்தோமா அதாவது நியூ இயர் அன்னைக்கு பெருசாக செலப் பண்ணமாட்டேன் பெருசாக கொண்டாடுறாகளோ இல்லையோ அதுக்கு முன்னாடி நாள் அதாவது நைட்டு நியூ இயர் பிறக்குறப்போ அந்த நைட்டு பன்னெண்டு மணிக்கு கேக் வெட்டுறது ஊரை பைக்கில் சுத்துறது பசங்கள்கூட சேர்ந்து பாட்டுக்கு போட்டுக்கின்னு ஆடுறது அந்த மாதிரி நிறைய கொண்டாட்டங்கள் இருக்கும் அப்புறம் குறிப்பாக என்னோடய மாநி மாவட்டம் திருவண்ணாமலை அப்படின்றதுனால திருவண்ணாமலையோடய முக்கியமான ஒரு விழா அப்படின்னா கண்டிப்பாக அது தீபம்தான் தீபம் வந்து திருவண்ணாமலையில் ஒரு மிக பெரிய கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு விழா திருவண்ணாமலை மட்டும் இல்லை உலகம் பூரா கார்த்திகை மாதம்னாலே தீபம் தான் அப்படி தீபம்னாலே அது திருவண்ணாமலைதான் திருவண்ணாமலை உலகம் பூரா ஒரு ஃபேமஸ்ஸான பண்டிகையாக கொண்டாடப்படுறதுக்கு காரணம் திருவண்ணாமலைதான் திருவண்ணாமலையில் சாயந்தரம் ஆறு மணிக்கு மலை மேலே ஏத்துகிற அந்த தீபம் தான் தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க இல்லை உலகம் ஃபுல்லாகவே ரொம்ப ஃபேமஸ்ஸான ஒரு பண்டிகை அதனால் திருவண்ணாமலையில் என்னோடய ஊர் அப்படிங்ற ஒரு பெருமை என்னோடய ஊரில் கொண்டாடப்படுற ஒரு பண்டிகை அப்படின்றது வந்து இந்த தீபம்தான் காலையில் நாலு மாணிக்கு இது பரணி தீபம் சாய்ந்திரம் ஆறு மணிக்கு மகா தீபம் அதுக்கு முன்னாடி பதினொரு நாள் நடக்கும் இந்த உற்சவம் மொதல் நாள் கொடியேற்றம் தீபத்துக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பெரிய தேர் பெரிய தேருக்கு முன்னாடி நாள் நைட்டு வெள்ளி தேர் இந்தமாதிரி தீபம் வந்து நல்லா ஒரு பெரிய பண்டிகையாக பதினொரு நாள் கொண்டாடக்கூடியளவுக்கு ஒரு பெரிய பண்டிகை திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அந்த அப்புறம் எங்கள் ஊரில் தைப்பூசம் முக்கியமாக அது தீபம் எப்படி அண்ணாமலையார் அதாவது சிவபெருமானுக்கோ அந்தமாதிரி தைப்பூசம் முருகருக்கு தைப்பூசமும் ஆரம்ப கா கொஞ்சம் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே தைப்பூசம் வந்து ஒரு சாதாரண ஒரு இந்துக்கள் மட்டும் கொண்டாடக்கூடிய ஒரு சாதாரண பண்டிகையாக அப்படிங்ற மாதிரிதான் இருந்தது ஆனால் காலப்போக்கில் தைப்பூசம் நிறைய பேர் அது நிறைய கூட்டம் சேர சேர சேர தமிழ்நாடு கவர்மெண்ட்டே தைபூசத்தை ஒரு கவர்மெண்ட் லீவாக இப்போ அறிவிச்சுட்டாங்க எப்படி இப்போ தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் லீவ் விடுறாங்களோ அதை மாதிரி இப்போ தைப்பூசத்துக்கும் லீவ் விட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி தைப்பூசத்துக்கு லீவ் விட்டு எங்கள் ஊரில் தைப்பூசம் நல்லா நல்லா கொண்டாடுவாங்க அந்த மாதிரி நல்லா நிறைய பண்டிகைகள் இருக்குது